இந்திய போக்குவரத்து வசதி முன்னை விட இப்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஆனால் ம மக்கள் வந்து பயணம் செய்வது வந்து ர ரயில் மூலமும்

விமானம் மூலமும் பல இடங்களுக்கு போகிறாங்க இருந்தாலும் அவங்க வந்து பல பிரச்சினைகளை சந்திக்கிறாங்க சாலை வசதிகள் வந்து இப்போ ரொம்ப தரமாக இல்லை சாலைகள் போடுறாங்களே தவிர தரமானதாக இல்லை அதனால் பேருந்துகள் வந்து பல நேரத்தில் விபத்துக்கு ஏற்படும் அபாயத்தை சந்திக்குது விமானமும் பல நேரங்களில் பனிமூட்டம் காரணமாகவோ மேகங்கள் மோதுவது மூலமாகவோ வி விபத்துக்குள்ளாகுது ரயில் பயணத்திலையும் வந்து ஜனங்க மக்கள் வந்து பல பிரச்சினைகளை சந்திக்கிறாங்க ஆகவே வந்து சாலை வசதியோ இலலை பஸ்ஸில் வந்து ஜன மக்களுக்கு கழிப்பறை வசதியோ குடிநீர் வசதியோ செஞ்சு கொடுத்தால் இன்னும் மேலும் நல்லா இருக்கும் சாலை வசதிகளையோ பாலம் வசதிகளையோ சிறப்பாக முடிச்சு கொடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய விருப்பம்